யூடியூப்பில் நான் அதிகமாக பிடித்த உணவுனால் எனக்கு வந்து பிரியாணி வேறு வந்து சும்மா கம்மியாக பண்ணணுனா இந்த ஸ்வீட் ஐட்டம் கேசரி பால்கோவா அந்தமாதிரி பாதாம்பால் இந்தமாதிரி நிறையா ஸ்வீட் ஸ்வீட் ஐட்டோம் அந்த சேனல் வந்து தாமு தாமு செஃப் தாமு அவர்களின் சேனல்தான் அதுலேருந்துதான் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் ஆனால் டிவியில் பிடிச்ச நிகழ்ச்சி அப்படீன்னா அது வந்து இந்த ஜெயா டிவியில் வந்து சமையல் என் சமையல் அப்படின்னு போடுவாங்க அந்த சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஒவ்வொரு டிஸ்ஸாக ஒவ்வொரு நாளைக்கு போடுவாங்க அதை நான் பார்ப்பேன் அதிகமாக நான் இதுலேருந்து கற்றுக்கொண்டது வந்து நிறையா இருக்குது அதிகமாக சமைக்கவே நான் வந்து யூடியூப்புலேருந்துதான் கற்றுக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச சமையல்லாம் நா ஃபர்ஸ்ட்டு நான் சமைக்க கற்றுக்கிட்டது யூடியூப்பில் வெஜ் பிரியாணி வெஜ்ஜி பிரியாணிதான் நான் சமைக்க கற்றுக்கிட்டேன் பட் அது சாப்பிட்டோனே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுலேருந்து நான் யூடியூப் பார்த்தே எல்லாம் செஞ்சேன் சட்னி கேசரி அல்வா கோதுமை அல்வா கேரட் அல்வா அப்புறம் மில்க் ஷேக்கு இந்தமாதிரி நிறையா ஐட்டங்களை வந்து நான் வந்து யூடியூப்புலேருந்துதான் கற்றுக்கிட்டேன் அதனால எனக்கு நிறைய பயன் கிடைச்சுச்சு அதிகமாக நான் அதிலேருந்து கற்றுக்கிட்டதுனாலதான் இப்போ நான் அதிகம் சமைக்கிறேன் எல்லாருக்குமே என் சமையல் ரொம்ப பிடிச்சிருக்குது அதில் வர ரெசிப்பி எல்லாமே சூப்பராக இருக்கும் டீக்கூட செம்ம டேஸ்ட்டாக போட்டு கற்றுக்குடுக்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால நான் இப்போ எது சமைத்தாலுமே யூடியூப்புலேருந்துதான் பார்த்து சமைக்கிறேன்